இப்போ உள்ள குடும்பத்தில் வந்து ஆண்களும் பெண்களுமே வேலைக்கு போகிறதுனால ஆண்களை தான் வேலைய விட்றாங்க பெண்கள் வந்து நல்லா சொகுசான வாழ்க்கை வாழ்றத்துக்கே பார்க்குறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த காலத்துலெல்லாம் வந்து அப்படில்லாம் அப்படில்லாம் வந்து இருந்ததே இல்லை பெண்கள் தான் வேலை வீட்டு வேலைகள்னு எடுத்துக்கிட்டாலே பெண்கள் தான் செய்வாங்க ஆண்கள் வந்து செய்ய மாட்டாங்க அவர்களோட ஒர்க்கை பார்க்க தான் போவாங்க அங்கே ஆண்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு அவர்களுக்கு தேவையான பொருளெலாம் பெண்கள் தான் எல்லாமே செஞ்சு வைப்பாங்க இப்போ ஆனால் அப் இப்போ உள்ள ஜெனரேசன் அப்படி இல்லை குடும்பத்தில் வந்து ஆண்களும் பெண்களும் உழைக்கறதனால பெண்களும் படிச்சுருக்காங்க ஆண்களும் படிச்சுருக்காங்க ரெண்டு பேரும் படிச்சனால் ரெண்டு பேருக்குமே படிப்பாக படிப்பறிவு அதிகமாக இருக்கனால் ரொம்ப கொஞ்சம் பெண்களெலாம் வந்து நம்மளை கொஞ்சம் அடிமையாக தான் நினைக்கிறாங்க பெண்களும் இப்போ அவர்களும் படித்து ஏன்னால் நானும் படிச்சுருக்கேன் நீனும் படிச்சுருக்க என்னை போய் இதெல்லாம் செய்ய சொல்கிறியே அப்படின்லாம் சொல்கிறாங்க பெண்கள் வந்து அதிகமாக படித்தனால வேலைல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ வந்து ஆண்களுக்கே அந்த வேலையை கொடுங்க இப்போ துணி துவைக்கிறது இருந்தாலும் வீடு கூட்டுறது சாமான் விளக்கறது சமைக்கிறதே இப்போ ஆண்கள் தான் சில நிறைய இடத்துல வந்து ஆண்கள் தான் செய்கிறாங்க சமைக்கிறதை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் வந்து செய்ய மாட்டுறாங்க ஏன்னால் நான் படிச்சுருக்கேன் என்னை போய் இதை செய்ய சொல்கிறியே அப்படின்னு ஒரு மாதிரியா பார்க்கறாங்க நம்ம வீட்டு வேலையை நம்மளே சரியாக பிரித்துக்கிட்டு சரியாக செஞ்சு எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் ஆண்கள் பெண்களும் குடும்பத்தில் வந்து விட்டுக்கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு பிரச்சின இருக்கு ஒருத்தன் ரெண்டு பேருமே விட்டுக்கொடுக்காம போனால் குடும்பம் வந்து ரொம்ப பிரச்சினையாக தான் போகும் இது வந்து நான் சரியான முறையில் சரியான இடத்துலந்து சரியான நேரத்தில் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக விட்டுக்கொடுத்து போகிறனால ச நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் என்னோடய கருத்து ஆண்களும் பெண்களும் வந்து குடும்பத்தில் சரிசமமாக என்ன வேலை பிரிச்சுக்கிறாங்கன்னா நீ நீங்கள் வந்து துணி துவைங்க நான் வந்து சாமான் விளக்கறேன் சமைச்சிர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீடுக்குள்ளாரன் நான் கூட்டிக்கிறேன்னு செய்வாங்க உங்கள் ட்ரஸ்ஸை மட்டும் நீங்கள் மட்டும் துவச்சிங்க அதை மட்டும் சொல்லுவாங்க அவங்க அவங்கவங்க பொருளை வந்து அவங்கவர்களே செஞ்சுக்கிட்டாலும் அதுவும் நல்லது தான் இருந்தாலும் நம்ம டையத்துக்கு இவ வொர்க்கு பண்ணுற போகிற இடத்துக்கு டையத்துக்கு போண் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக முடியாது செஞ்சிட்டும் போகலாம் செ கொஞ்சம் நைட்டில் வரதுனால் டையடாக அசதியாகிடும் நமக்கு அதனால் வந்து நம்ம செஞ்சுட்டு வேலையை செஞ்சுட்டு போனோன்னால் கொஞ்சம் அங்கே லேட்டாகிடும் அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பான் மூணு நாள் அப்புறம் திட்டுவாங்க அதெல்லாம் வந்து சரியான முறையில் நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது பெண்கள் தான் அப்போ உள்ள பெண்கள் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் இந்த உள்ள ஜெனரேஷனுக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களே வந்து அனைத்து வேலைகளும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பொறுப்பு வந்து எப்படி உருவாகியுள்ளன அப் இப்போ ஆண்களும் பெண்களும் நல்லா க்ளோஸாக ஜாலியாக பேசிவிட்டு ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்குறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தனால் தான் ஒரு வேலையை செய்யும் பொலுது ஒரு வேலையை ஒருத்தவன் செஞ்சால் இன்னொரு வேலையை இன்னொருத்தவன் செஞ்சால் ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு வேலைக்கு போக முடியும் சீக்கிரம் அது ஓ அதே டையத்துக்கு வேலைக்கு போக முடியும் இது வந்து குடும்பத்தில் உள்ள பெண்களுக்குள்ளே ஆண்களுக்குள்ளே ஒற்றுமைகள் ஆகும்